ஹலோ சார் வணக்கம் சார் இது மாதிரி நீங்கள் இதுக்கு அப்ளே பண்ணிருக்கீங்க விப்ரோ கம்பெனின்றத்துக்கு ஓகே சார் உங்கள் நேம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா சார் ஆ ஓகே சார் உங்களுடைய முகவரி என்னென்னு அப்படியே சொல்கிறீங்களா ஆ ஓகேங்க சார் உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எதுனா இருக்கா சார் வேறு எதுனா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது இல்லை இது தான் ஃபர்ஸ்ட்டு ஆ ஓகே சார் எங்கேங் எங்கே சார் ஒர்க் பண்ணிட்டுருந்தீங்க ஃபைவ் இயர்ஸ் ஓகேங்க சார் ஆ ஓகே சார் ஓகே சார் நீங்கள் என்ன படிச்சுருக்கேனு தெரிஞ்சுக்கலாமா சார் ஆ ஓகே சார் எப்போது சார் ம எப்போ பாஸ்ட்டு அவுட் சார் நீங்கள் டூ தௌசண்ட் செவனா சார் ஓகே சார் சார் இப்போ டூ தெளசண்ட் செவலனில் நீங்கள் முடிச்சன்னீங்க ஃபைவ் இயர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனீங்க இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டின் இயர்ஸ் உங்களுக்கு வந்து கேஃப் இருக்குது ரிமைனிங் தேர்ட்டின் இயர்ஸ் என்ன சார் பண்ணிட்டுருந்தீங்க ஓகே சார் ஓகே ஓகே சார் ஓகே சார் ஆல்மோஸ்ட் எயிட்டின் இயர்ஸ் இருக்குது ஓகே சார் ஓகே சார் இப்போது நம்ம இப்போ இங்கே விப்ரோவில் நீங்கள் எ வந்துருக்கற இதுக்கு என்னென்னு தெரிஞ்சுக்க டிபார்ட்மெண்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க சார் முன்னாடி ஐ மீன் உங்கள் இல்லை சார் உங்கள் ரோல் என்னென்னு முன்னாடி தெரிஞ்சுருக்கீங்களா உங்களுக்கு அதைப் பற்றி என்ன அவர்னஸ் தெரியுங்களா ஆமாம் சார் இப்போ நீங்கள் வந்துருக்க ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சாஃப்ட்வேர் டெவலப்பராக நீங்கள் வந்துருக்கீங்க அதைப் பற்றி உங்களுக்கு எனி ஐடியா இருக்கா சார் முன்னாடி ஏன்னால் உங்களுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுங்களா சார் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன அது தான் சார் அது தான் சார் இல்லை அதைப் பற்றி இப்போ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே நம்மளுடைய நார்ம்ஸ் அண்டு கல்ச்சர் எப்படி இருக்குது க்ரிடிரியாக எப்படி இருக்குது எல்லாமே உங்களுக்கு தெரியுமா சார் அவர்னஸ் இருக்குங்களா ஓகே சார் ஓகே சார் இப்போது என்ன பேக்கேஜுன்னு நீங்கள் உங்களுக்கு தெரியுமா சார் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கிறது ஆல்மோஸ்ட் இப்போ நாங்கள் ஆ விளம்பரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எவ்வளோ கே எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் வருஷம் ஒரு ஆண்டு வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து டு பதினைந்து லட்சம் சார் அந்தப் பத்து டு பதினைஞ்சி லட்சம் நாங்கள் எதுக்கு சொல்லியிருக்கோம்னா சார் பேஸ்டு அப்பான் உங்கள் இன்டர்வியூ ஸ்கில்ஸ் இருக்குது சார் அது அதுக்கு தான் சார் ஏன்னால் இப்போ நாங்கள் செலக்ட் பண்ணால் ஃபர்தராக உங்களுக்கு இன்டர்வியூ நான் கண்டெக்ட் பண்ணுவாங்கள் எங்கள் சீனியர் எக்ஸ்பெர்ட் இருக்காங்க அவங்க காண்டெக்ட் சி பண்ணுவாங்க சார் நீங்கள் கடைசியாக எவ்வளோ சார் சம்பளம் வாங்கிட்டுருந்தீங்க ஆண்டு வருமானம் பத்து லட்சமா சார்

அந்த இன்டர்வியூ காலைல உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு செல பார்த்துட்டு தான் சார் உங்களுடைய சே இதை வந்து சேலரி செலக்ட் பண்ணுவாங்க சார் ஏன்னால் டென் பத்துலேந்து பதினைஞ்சி லட்சக்குள்ளே டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது உங்களோடய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் நாங்கள் ஸ் இது பண்ணி பண்ணுவோம் சார் உங்களுக்கு ஃபர்தராக அதை இன்டர்வியூ கால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்ஆப்லேயோ அல்லது இமெயில்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுவோம் சார் அது பிஃபோரே வந்து நாங்கள் அது எது இருந்தாலும் என்கிட்ட ஒரு தகவல் நாங்கள் இதுன்னு பரிமாற்றதாக இருந்தாலுமே இது ரெண்டுத்தில் தான் பண்ணுவோம் சார் அது மட்டும் நீங்கள் கவனிச்சுட்டு இருங்க சார் அப்போப்போ ஓ ஓகேங்க சார் தேங்க் யூ சார்